ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து வந்த நிகழ்ச்சியை நட நினச்சிப் பார்க்க கூட விரும்பலைங்க அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சிங்கள் ஏ என்னுடைய இந்த ஐம்பது வருஷத்தில் நான் அனுபவிச்ச ஒரு கொடுமைன்னா அது மட்டுந்தாங்க எ என்னுடைய கணவர் இறந்தாரு ஆனால் அது கூட எனக்கு வந்து ஏ மனசையோ எதையுமே மாற்றல ஒரு ஜஸ்ட்டு ஒரு சம்பவமாக நினச்சிட்டேன் ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏ மகனுடைய ஆக்சிடென்ட்டு நடந்துச்சு நான் இந்த என் என்னுடைய உலகமே இருண்டு போன மாதிரி எனக்கு ஒரு நி நிக நிகழ்வு நடந்துச்சுங்க ஏ பையன் வண்டி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஆக்சிடென்ட் ஆகிடிச்சி சென்னை மியாட் ஹாஸ்ப்பிட்டலில் சேர்த்திருந்தோம் கரெக்ட்டா அந்த கொரோனா எ எண்டு அந்த ஹாஸ்ப்பிட்டல்ல சேர்த்தி பதினஞ்சு நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்கங்க கிட்டத்தட்ட இந்த ரமணா படத்தில் காமிப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சுது என்ன பிரச்சின எங்கே அடிபட்டுருக்கு அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு கூட எங்ககிட்ட சொல்லலைங்க நாங்கள் வீடியோ கான்ஃப்ரன்சில் தாங்க அவன் மூஞ்சிய பார்த்தோம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு நைட்டுக்கும் ரெண்டு லட்சம் கட்டுங்கள் அஞ்சு லட்சம் கட்டுங்கள் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வரையிலும் கட்டிட்டு அதுக்கப்பறமா தான் அவனுக்கு என்ன பிரச்சினைன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா தான் நாங்கள் பணம் கட்ட முடியும் அப்படின்னு பேசி அதுக்கப்புறமா இவ்வளோ இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்கள் இந்த விபத்து என் என்ன வந்து எப்படி சொல்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு நான் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்த நான் கொரோனா ஆரம்பம் முடிவு முடிந்த ஆரம்பத்துலலா எப்படி இருந்தோன்றது தெரியல ஆனால் அந்த முடியும்போது அந்த ஹாஸ்ப்பிட்டலில் நடந்துச்சு பாருங்கள் எப்படி சொல்கிறது ஒரு பக்கம் கொரோனா பேசண்ட்டு கொரோனா வார்டு அந்த பக்கமே அந்த பக்கமே நான் எங்கள் பையன வச்சுட்ருக்கேன் தினம் ஒரு அலறல் சவுண்டு அய்யய்யோ அம்மம்மா இத்தனை பேர் செத்துட்டாங்க அத்தனை பேர் செத்துட்டாங்கன்றாங்க செத்தவங்களை போய் பார்க்கவும் முடியாமல் நம்ம நிலம இப்படி இருக்குதே இது என்ன முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரியாமல் நான் பட்ட ஒரு அந்த கொடுமைகளெல்லா எதிரிகளுக்கு கூட வரக்கூடாதுங்கள் அவ்வளோ ஒரு கொடுமையான சம்பவம் இந்த ஒரு ஒரு நாளும் நான் வந்து சிவனடியாருங்க சிவபெருமானே ஏன் இவ்வளோ கஷ்டத்த கொடுத்துருக்க இவ்வளோ சோதனைய என்னால் தாங்க முடியாதுன்னு ஒவ்வொரு நாளும் அழுந்து அழுந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சிங்க இந்த சம்பவத்தை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே முடியாதுங்க